சார் வணக்கம் சார் எலெக்ட்ரீஷியனுங்களா சார் எங்கள் வீட்டுக்கு எலெக்ட்ரிக் ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது சார் வந்து முடித்து கொடுக்குறீங்களா சார் சார் மெட்டீரியலோடு நீங்கள் வேலை செய்வீங்களா நாங்கள் போய் மெட்டிரியல் வாங்கிக் கொடுத்துட்டு நீங்கள் வேலை செய்வீங்களா உங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டு எப்படின்னு சொல்லுங்கள் சார் சார் இப்போ வந்து செ சென்னை சிட்டியெல்லாம் லேபர் இவ்வளோ வாங்குகிறாங்க இப்போ கிராமம் நாங்கள் கிராமத்தில் கொஞ்சம் அதைவிட கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் எப்படி சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சரிங்க சரிங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போது இப்போ சரிங்க சார் இப்போ நாங்கள் கடையில் சாமான் வாங்குவோம் இப்போ நாங்கள் போனால் ஒரு ஒரு லைட்டு உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு லைட்டு வந்து ஜீரோ வாட்ஸ் பல்ப்பு வந்து தொண்ணூறுரூவா சொல்வாங்கள் இப்போ நாங்கள் போனால் தொண்ணூறுரூபாய்க்கு வாங்குவோம் நீங்கள் அதை நீங்கள் எங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கித்தருவீங்களா சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த வேலையை முடித்து விடுங்க சார் ஓகே